ஹல குட்மார்னிங் சார் சார் இதுமாதிரி நாங்கள் ஊருக்கு வந்துருகோம் சார் இங்கே வெளியில் அதுதான் சார் டிராவல்ஸு தான் சார் நீங்கள் ட்ராவல்ஸ் வச்சுருக்கங்களா சார் இது மாதிரி ஃபேமிலியோட கோவிலுக்கு போகணுங்க சார் சார் ஒரு ஒரு முப்பது மெம்பர்ஸ் சார் ஒரு மத்தியான்ம் கோயிலுக்கு போகணும் சார் முப்பது மெம்பர்ஸும்

ஆ சொல்லுங்கள் சார் இல்லை சார் அந்த ஜ ஜகதீஸ்வரி கோயிலை சுற்றி பார்த்துட்டு மீதி அங்கே இருக்கிற சுற்றி சுத்தா மற்ற கோயிலை சுற்றி பாரக்கணும் சார் அதுதான் ஒரு முப்பது மெம்பர் சார் ஒரு த்ரீ ஒரு த்ரீ டேஸ் ட்ராாவல்ஸ் சார் அதுக்கு எவ்வளோ சார் ஆகும் அமௌண்ட ஆ சார் இப்போ எப்படி சார் ஒரு தலை தலைக்கு எடுப்பீங்களா இல்லை ஒரு நாள் டேஸ்ன்னு எடுப்பீங்களா சார் அமௌண்ட்டு ஆ ஆமாம் சார் ஓ எஸ் சார் சார் இப்போ சாப்பாடுலாம் நீங்களே கொடுத்து அதுக்கு அமௌண்ட் வ ஓகே ஸ்நாக்ஸு சாப்பாடு நைட் நைட் டின்னரு எல்லாம் ஓகேவா சார் ஆ சார் சரிங்க சார் கோயில் எல்லா கோயிலும் பார்க் அது மாதிரி இருந்தால் கூட அந்த மாதிரி கூட சுற்றி பார்த்துட்டு வரலாம் சார் ஒன்றும் பிரச்சன இல்லை ஆமாம் சார் சார் நீங்கள் அமௌண்டுு எவ்ளோ சார் சொன்னீங்கள் அமௌண்டுு தேர்ட்டி தௌசண்டா சார் சரி சார் மற்ற ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் போயிட்டு சேப்பா போயிட்டு சேப்பா வரலாங்க சார்

சார் ஆனால் ஜகதீஸ்வரி கோயிலு மெயினா போயிட்டு வந்துடனும் சார்

ஓகே ஓகே சார் சரி தேங்க் யூ சார்